உலகம் மிகவும் மாறி இருக்கிறது அன்றைய உலகத்தை விட இன்றைய உலகத்தில் மக்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் கருத்து பரிமாற்றம் ம ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு மக்கள் இப்போது நிறைய வளர்ச்சிகளை பார்க்கிறார்கள் நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது அந்த ஒ பண்டைய உலகத்தில் மிகவும் கடினமான இன்றைய உலகத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது மிகவும் ஏதுவாக உள்ளது தகவல் தொழில்நுட்பத்தில் மிக உயரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது உலகம் அன்றைய காலத்தில் தகவல் பரிமாற்றம் மிகவும் குறைவு இன்றைய உலகத்தில் தகவல் பரிமாற்றம் என்றது சில வினாடிகளில் நடக்கிறது அன்றைய உலகத்தில் மக்கள் க மக்கள் பார்வையில் உலகம் ஆனால் இன்றைய உலகம் மக்களின் கையில் உலகமே இருக்கிறது கைப்பேசி என்ற வடிவம் நமக்கு மிகவும் உதவியாக உள்ளது